வணக்கம் சார் ஆ ஆமாம்ங்க சார் சொல்லுங்கள் என்னென்ன பொருள்கள் சார் எதிர்பார்க்கறீங்க மளிக சாமானா சரிங்க சார் அரிசி முப்பது கிலோவாங்க சார் அரிசி ஒரு சிப்பத்துக்கு இருபத்தி ஆறு கிலோன்னு வருங்க சார் ஒரு மூட்டையாக அது இருபத்தி ஆறு கிலோ வாங்கிகிட்டு உங்களுக்கு லூஸில் வேணா ஒரு நாலு கிலோ வாய்ங்க்கலாமாங்க சார் சரிங்க சார் உளுந்து என்ன உளுந்துங்க சார் வெள்ளை உளுந்தா கறுப்பு உளுந்தா வெள்ளை உளுந்து ரெண்டு கிலோ கோதுமை மாவு கோதுமை மாவு எத்தனை கிலோங்க சார் கோதுமை மாவுல இப்போ நிறையா கம்பெனி வந்துருச்சு ஆசிர்வாது பில்ஸ்பெரி ஆசிர்வாதே வாய்ங்க்கிறீங்களா சார் ஆ வேறங்க சார் ஆ குலந்தைங்க சாப்புடுற மாதிரி இப்போ முட்டையெல்லாம் புதுசாக வந்துருக்குங்க சார் ஆமாம்ங்க சார் இப்போ தான் அதெல்லாம் வருது தேன் முட்டாய் கல்ல முட்டாயி எள்ளு முட் எள்ளு முட்டாய் பொட்டுக்கடலை மிட்டாயி சரிங்க சார் உங்களுக்கு வேறு எதுவும் தேவைப்படுதாங்க சார் மளிக சாமான்ல மிளகாத் தூள் எத்தனை கிலோங்க சார் நூறு நூறு கிராம் போதுங்களா சார் மிளகாத் தூள் மல்லித் தூள் மஞ்சள் தூள் வேறு என்னென்ன சார் வேணும் மிளகுத் தூள் மிளகு முழு மிளகா வாய்ங்க்கிறீங்களா சார் அது உங்களுக்கு வில கம்மியாக வரும் சரிங்க சார் ஆ பண்ணிக்கலாங்க சார் உங்கள் வீடு எங்கே சார் இருக்கு ஆ சரிங்க சார் நம்ப திருச்சிவில வந்து ஒரு பத்து கிலோமீட்டர் சரௌண்டிங்கில ஃபுல்லாகவே ஃப்ரீயாக டெலிவரி பண்ணிட்டுருக்கோம் சார் அதனால ஹோம் டெலிவரி வந்துரும் சார் உங்கள் அட்ரஸ் மட்டும் கொஞ்சம் சொல்லுறீங்களா நம்பர் ஐந்து அடைக்கலம் மாதா கோயில் தெரு புரியலங்க சார் கெமிஸ்டௌன் கெமிஸ்டௌன் சரிங்க சார் இந்த அட்ரஸ்க்கு வந்து நாங்கள் எல்லாம் சாமானும் கொண்டு வந்து கொடுத்தர்றோம் சரிங்க சார் ரொம்ப நன்றி சார்